ஆ மேடம் இது டைலரா ஹலோ எனக்கு வந்து எனக்கொரு ப்ளௌஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் மேரேஜ்க்காக ஸோ வந்து என்ன பே வாங்கறீங்க சா ப்ளௌஸ்க்கு ஆமாம் மேடம் எனக் கொஞ்சம் ஆரி ஒர்க்காவும் இருக்கணும் நான் வந்து உங்களுக்கு பல்க்காக ஒரு ஒரு டூ ஃபோர் ப்ளௌஸ் தைக்க கொடுக்கற மாதிரி இருக்கு ஸோ எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து கரெக்ட்டாக வந்து சொல்லுங்கள் மேடம் ஏன்னா மொத்தமாக கொடுக்கறதுனால ஆமாம் மேடம் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு ஒரு ப்ளௌஸ் தைச்சு கொடுங்கள் எனக்கு அது கரெக்ட்டாக இருந்தால் நான் வந்து மீதி இருக்கிற பிளௌசெஸை நான் கொடுத்துக்கறேன் எனக்கு சாம்பிளுக்கு வந்து உங் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் எதோ ஒரு க்ளாத்தை எடுத்து நான் க்ளாத்துக்கு வேணாலும் அந்த துணிக்கு நான் காசு கொடுத்தட்றேன் நீங்கள் காட்டனில் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் தச் தைங்க அந்து வந்து சாம்பிளுக்கு தைச்சு எனக்கு வேணா கொரியர் பண் பண்ணுங்கள் நான் வேணா அடுத்த ப்ளௌஸை நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுறேன் சரிங்க மேடம் எனக்கு எல்லா ப்ளௌஸும் வேணா ஒரே ஒரு ப்ளௌஸ் மட்டும் எனக்கு ஃபுல் ஆரி ஒர்க்குக்கும் ஹேண்டு கையிலலாம் ரொம்ப பார்க்கறத்துக்கு லுக்காக வேணும் மற்ற ப்ளௌஸ் வந்து நார்மலாக இருந்தாக்கூட பரவாயில்ல இப்போக்கூட டிசைன்லாம் வருதுஇல்ல பஃப் கை வச்சி ஸ்லீவ் வச்சு அது மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக் கொடுங்க எனக்கு அது மாதிரி நீங்கள் தைப்பிங்களா அப்படிங்ளா சரிங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியாதா ஏன்னா நாங்கள் மொத்தமாக கொடுக்குறோமுல்ல இதுக்கப்புறம் கொடுக்கப்போறத ப்ளௌஸெல்லாம் கூட உங்கள் நல்லாஇருந்ச்சின்னா கம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் கொடுக்கப் போகிறோம் வேறு யார்கிட்டியும் கொடுக்கப் போகிறது கிடையாது சரி ஓகே மேடம் இப்போ ஒரு ப்ளௌஸ்ன்னா நீங்கள் எப்போ தருவீங்க எப்போ உடனே தைச்சு தந்துருவீங்களா பதினஞ்சு நாளா ஓகே சரிங்க மேடம் இப்போ எனக்கு சாம்பிள் ப்ளௌஸ் எப்போ எனக்கு ஸ்டிச் பண்ணித் த தருவிங்க நான் மெஷர்மென்ட்டு வேணா அளவு இதை நான் அனுப்புகிறேன்

சரி ஓகே மேடம் எனக்கு வந்து கையில் பார்த்திங்கன்னா இப்போ வருதுல்ல த்ரீ ஃபோர்த் மாடல்லே கொஞ்சம் கம்மிப் பண்ணி இந்த முட்டிக்கு மேல் அது மாதிரி ஒரு அந்த மாதிரி ஸ்லீவ் வேணும் பேக் நெக் வந்து ப்ராடாக பெருசாக இருக்கனும் மற்றபடி ஃப்ரெண்ட் நெக்கும் கொஞ்சம் கீழே கொஞ்சம் இறக்கி இருக்கனும் கரெக்ட்டாக வந்து தைச்சா போதும் மேடம் நான் வந்து நான் மற்ற ப்ளௌஸ் கரெட்டாக இருந்துச்சின்னா மற்ற எல்லா ப்ளௌஸுமே இதுக்கப்புறோம் எல்லாமே நான் உங்கள்கிட்ட தான் நான் கொடுப்பேன் ஏன்னா நான் வந்து உங்களை வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணாங்க நல்லா தைப்பாங்க அதனால் நான் உங்களுக்கு கொடுத்தேன் மற்றபடி நான் இது வரைக்கும் தைச்சது கிடையாது நீங்கள் நல்லா தைப்பிங்கன்னு ஆல்ரெடி ஃப்ரெண்டு சொன்னாங்க கான்ஃபிடென்ட் அதனால் தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நாலு ப்ளௌஸும் உங்கள்கிட்ட கொடுக்கறேன் ஸோ கொஞ்சம் நல்லா தைச்சுக் கொடுங்க இது வரைக்கும் யார்ட்டியும் தைச்சது கிடையாது நான் ஓகே மேடம் ஓகே மேடம் ம் தேங்க் யூ மேடம்